நான் வந்து காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சுடுவேன் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிவிட்டு அதுக்கப்புறம் தொழுகை முடிச்சிவிட்டு குரான் ஓதுவேன் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் குரான் ஓதிவிட்டு பசங்களுக்கு வந்து பையன் காலேஜுக்கு போகறான் அவனை எழுப்பி காலேஜுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அரபிக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் அரபிக்கு அனுப்பிட்டு அவளுக்கு அவ வர வரைக்கும் நான் வந்து டிஃபன்னு லஞ்ச் எல்லா தயாரிப்பேன் தயாரிச்சிவிட்டு அவ வந்த பிறகால அவளை குளிப்பாட்டி பாப்பா வந்து எனக்கு அவளாக குளிக்க முடியாது அவ வந்து சின்ன பாப்பா ஒம்பது வயசு அதனால அவளுக்கு நான் தான் குளிப்பாட்டணும் ஒம்பது வயசு பாப்பாவுக்கு அதனால் அவளை குளிப்பாட்டிட்டு அவளுக்கு டிஃபன் கொடுத்துட்டு தலை சீவி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு லஞ்ச்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெளியில் போகற வரைக்கும் அவருக்கு வந்து எல்லாமே டிஃபன் கொடுத்துட்டு அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிவிட்டு வீட்டில வந்து துணி காய போடணும் துணி இது பண்ணுனும் எல்லாம் பாத்திரம் விளக்கணும் வீடு பெருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சிவிட்டு நான் குளிச்சிவிட்டு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு மத்தியானதுக்கு சமைச்சி வீட்டில வந்து ஹஸ்பண்ட் இருப்பார் எங்கேயும் வெளியில் போ மாட்டா வீட்டில தான் இருப்பார் அவருக்கு வந்து டிஃபன் லஞ்ச்சு தயாரிச்சிவிட்டு அவருக்கு லஞ்ச்சு போட்டுவிட்டு மத்தியானம் தொழுகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு பசங்க அதுக்கப்புறம் வந்துருவாங்க நாலு மணிக்கு வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இது பண்ணுறதுக்கு எனக்கு சரியா இருக்கு ரெஸ்டெல்லாம் இல்லை